முதல்ல வந்து எனக்கு தையல் தைக்கிறது கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது அதனால சின்ன வயதுலருந்து நான் தையல் தையல் கற்றுக்கறதுக்கு போக போகவே இல்லை என்னோடய விருப்பமும் அதில் இல்லை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு வீட்டில் சும்மா இருக்கிறோம் சரி போகலாம் அப்படின் சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் எல்லாம் போனாங்கனுட்டுன்னு நானும் போனேன் போன அன்றையிலேருந்தே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்புறமேட்டு கொஞ்சம் சிரமப்பட்டுதான் கற்றுக்கிட்டேன் மொதல் மொதலில் ஒரு துணி எடுத்து வெட்டி என் பையனுக்குதான் ஒரு ட்ராயர் தச்சுட்டு வந்தேன் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்தளவுக்கு அவனுக்கும் கரெக்டாக இருந்தது அப்பறமேட்டு சரி இப்படி போகலாம் அப்படின் சொல்லிட்டு அப்புறமேட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு சட்டை தச்சி கொடுத்தேன் அது என்னால் மறக்கவே முடியாது கச்சிதமாக அவருக்குத் தச்சி கொடுத்துருந்தேன் நல்லா இருந்தது அவரும் பாராட்டினாரு அதுக்கப்புறமேட்டு நிறைய கல்யாண பொண்ணு பெண்களுக்குலாம் வந்துட்டு தச்சி கொடுத்துருக்கறேன் அதுவும் வந்துவிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அப்படின் சொன்னாங்க கல்யாணத்துக்குப் போட்டுட்டு போனோம் நல்லா இருந்தது யார் தச்சாங்க அந்தமாதிரிலாம் கேட்டாங்க அக்கா ரொம்ப நல்லா இருந்தது அந்தமாதிரி அவங்களோடய இதெல்லாமே சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கு மேலேதான் வந்துட்டு நான் இதை கற்றுக்கறதுக்கே ரொம்ப ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக புதுமையாக எதாவது தைக்கலாம் அப்படின் சொல்லிவிட்டு இப்போ நல்லா தச்சிட்டிருக்கேன் பரவாயில்ல எனக்கான வருமானமும் இதில் கிடைக்கிது என்னோடய மன திருப்தியும் இருக்குது இந்த தொழில் வந்துட்டு நல்லா பண்ணிட்டிருக்கேன் நிறையா வந்துட்டு இல்லாதவங்களுக்குலாம் நான் இலவசமாகவே துணியெல்லாம் வந்து தச்சு கொடுத்துட்ருக்கேன் என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்ருக்கேன்